லூசாக போட்டு ஓடுனிங் ஓடுனீங்கன்னா உங்கள் விரல்கள்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகாது அதுவுமே ரொம்ப இறுக்கமாக போட்டு ஓடுனீங்கனாலும் உங்கள் முட்டிக்கு கீழே எந்த நரம்பும் வேலை செய்யாமல் போயிடும் போ ஒரு இருபது வயசு வரையும் உங்களுக்கு தெரியாது இருபத்தஞ்சி முப்பது வயது தொடுறப்போ உங்களுக்கு ரொம்ப பலவீனமாயிடும் நரம்புகள்லாம் அது மாதிரி ஓடுறப்ப முதலேர்ந்து மண் தரையில் தான் ஓடணும் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு அதில் வந்து உங்கள் உங்கள் குதிங்கால் வந்து குதிச்சு மேலே வர மாதிரி இருக்கும் ரோட்ல ஓடுனீங்கன்னா உங்கள் முட்டி பசை வந்து வீக்காக போயிடும் அந்த ரன்னிங் ஷூல வந்து நிறையா வந்து ரன்னிங் ஷூ அந்த அந்த ஷூல வந்து எப்போயுமே வந்து கீழே அடி அந்த அடி தட்டை வந்து ரொம்ப கூ அதாவது நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் சாஃப்ட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதை பற்றி நிறையா பேச முடியும் அதை மாதிரி நிறையா இருக்குது அந்த ஷூவ் வந்து நிறையா வாங்குங்க ஒவ்வொரு ரேட்டுக்கு அதாவது பணத்திற்க்கேத்தாப்புல ஷூ இருக்குது அதனால் நல்லா பார்த்து பண்ணுங்கள் வணக்கம்